எனக்கு வந்து பிடிச்ச பண்டிகை வந்து தீவாளி ரம்ஜான் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் ஏன்னா ரெண்டு இதுலையும் எனக்கு வந்து நான்வெஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க சாப்பாடு பொருளில் எல்லாம் எங்கள் ஊட்டெல்லாம் நான் வந்து காலையில சாப் பார்த்தோன்னா இட்லி குடல் குலம்பு அதெல்லாம் பண்ணுவாங்க ரத்தப் பொரியல் அதெல்லாம் வாங்கித் தருவாங்க அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தீவாளி டைமு அதே மாதிரி ரம்ஜானில் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய அண்ணா எல்லாம் இருக்காங்க முஸ்லீம்ஸுல இருக்கிற அண்ணா அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு பிரியாணியெல்லாம் இது பண்ணிட்டு அவங்கக் கூட இருக்கிறது அப்படியே ஜாலியாக இருக்கும் அது தருவாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய பண்டிகை பிடிக்கும் தீவாளின்னா அது மட்டுல்லாமல் புது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கித் தருவாங்க அதெல்லாம் வாங்கிக் கொடுத்து மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படே நம்மளும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படே வெளியே சுற்றிட்டு தீவாளி டைம்மில அப்படே வெடி வெடிச்சிகிட்டு அப்படே ஜாலியாக அப்படே ஸ்வீட்லாம் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மலாம் அப்படே ஜாலியாக இருப்போம் அதெல்லாம் இருக்கும் போது அப்படே நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி நல்லாருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தீவாளி டைமு ரம்ஜான் டைமு அந்த மாதிரிலாம் பிடிக்கும் எனக்கெல்லாம் அந்த ரம்ஜான் டைம்மில பிரியாணி வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல சூடாக சாப்பிட்டோன்னா அது வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த டைம்மில தீவாளி டைம் அன்னிக்கு அந்த ஸ்வீட்டு பலகாரம் அதெல்லாம் சாப்பிட்டு அந்த முறுக்கெல்லாம் பாட்டி சுட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்றது கொ எ செஞ்சாங்கன்னாக் கொடுத்து விடுவாங்க நாங்கள் செஞ்சோன்னா அவங்க வீட்டுக்குக் கொடுத்து விடுவோம் தீவாளி போனோன்னா பாட்டி வீட்டுக்கு போனோன்னா பாட்டி வந்து தீவாளி காசு கொடுப்பாங்க சித்தி எல்லாரும் கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்குலாம் ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கும் கை செலவுக்கு ஆகுன்ட்டு நம்பளும் வச்சிருப்போம் வேறு எவ்ளோவோ ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதெல்லாம் வரம் போது வாயிங்க் கொடுத்துட்ருப்போம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டுருப்போம் அதுனாலேயே எனக்கு வந் தீவாளி ரம்ஜானு அத மாதிரிலாம் பிடிக்கும் இன் கிறிஸ்மஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்மஸ் அன்னிக்கு நம்மளுக்கு கேக்குலாம் கொடுப்பாங்க கேக்கு ஒயினெல்லாம் அதெலாம் ஊற்றியெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நல்லாருக்கும் நிறைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு அதனால் எனக்கு வந்து கேக்கு பிரியாணி இட்லி அந்த மாதிரிலான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்